ஹலோ குட் மார்னிங் மேம் மேம் அமுதா சூப்பர் மார்க்கெட்டா மேம் ஆ மேம் உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுவீங்களா மேம் மேம் டோர் டெலிவரி பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இல்லை ஆன்லைனில் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணனுமா மேம்

ஆ மேம் டோர் டெலிவரி மேம் டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணுவீங்களா ஆ ஓகே மேம் நான் சொல்கிற ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு அனுப்ச்சிவிட்ருங்க மேம் மேம் ஆப்பிள் ஒன் ஒன் கேஜி ஆரஞ்ச் ஒன் கேஜி மாதுளை டூ கேஜி கோவா டூ கேஜி சந்தூர் சோப் ரெண்டு ஆ கோல்கெட் மேம் ஐம்பது கிராமில் ஒன்று சீரகம் ஐம்பது கிராம் சோம்பு ஐம்பது கிராம் மேம் ஆ ஒன் கேஜி உளுந்து மேம் ஆ ஓகே மேம் மேம் அமௌண்டு எவ்வளோ மேம் வருது பில்லு பாருங்கள் கொஞ்சம் செக் பண்ணிட்டு டூ தௌசண்ட் வருதா மேம் ஆ சரி மேம் அமௌண்ட் ஆ ஓகே மேம் அமௌண்ட் ஜிபே பண்ணிடுறேன் மேம் ஆ அட்ரஸ் சொல்கிறேன் மேம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறிங்களா நம்பர் ஃபோர் குறுக்குச் சந்து தெருவத்தி அம்மன் கோவில் சிவகங்கை

ஆ ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்

ஆ ஓகே மேம் ஏ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் ஆ தேங்க்ஸ் மேம்